மேடம் துர்கா டிராவல்ஸுங்களா நாங்கள் ட்ரிப்பு போகலானு இருக்கோம் மேடம் கொடைக்கானல் போகலானு இருக்கோம் ஒரு டென் டேஸ் அங்கே ஒரு டென் டேஸ் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட டிராவலிங் அவைலபுள் இருக்குங்களா மேடம் ஓகே மேடம் நாங்கள் ஒரு ஒரு எட்டு பேரு போகிறோம் எட்டு பேர் போகிற மாதிரி உங்கள்கிட்ட வண்டி இருக்குங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் சேஃபாக கூட்டு போயி கூட்டு வரணும் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்கலாம் இருக்காங்க எவ்வளோ ஆகும் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் நான் அட்ரஸ் உங்களுக்கு நான் அனுப்புறேன் நீங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் அனுப்பிடுங்க அங்கே எதாவது ஹோட்டல்ஸ் எதாவது நல்ல ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுங்களா மேடம் ஆ அது ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் சேஃபாக போய்ட்டு வர மாதிரி தான் ஓகே மேடம் நாளைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணிக்கிறிங்களா ஒரு ஆறு மணிக்கு ஓகே மேடம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு ஒரு கால் பண்றேன் இதுதான் என்னோட நம்பரு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டிங்கனா எங்களோட லக்கேஜஸ்லாம் ஏற்றணும் அது கொஞ்சம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் எதாவது அட்வான்ஸ் எதாவது பே பண்ணுங்களா ஓகே மேடம் அதுவும் வந்து பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ ஆகுதுன் சொல்லி மெசேஜ் பண்ணிங்கனா நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறோம் மேடம் ம் ஃபோன்பே கூகுள்பேலாம் இருக்குதுங்களா ஓகே மேடம் நீங்கள் சொன்னிங்கனா நாங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடறோம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஆ தேங்க்யூ ஆ தேங்க்யூ ம்